ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க இது கலை சூப்பர் மார்கெட்டுதான் உங்களுக்கு என்ன மாதிரி க்ராஸரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது எங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு என்ன என்ன மாதிரி ஐட்டம்ஸ் வேணுங்க

ஆ இருக்குது மேம் எல்லா மாம்பழமும் இருக்குது மேம் மல்கோவா மாம்பழம் பங்கனப்பள்ளி மாம்பழம் செந்தூரம் மாம்பழம் அந்த மாதிரி இருக்குது எல்லா டைப் மாம்பழமும் இருக்குது மேம் உங்களுக்கு எந்த மாம்பழம் வேணும் மேம் ஓகே மேம் ஓகே மேம் உங்களுக்கு வேறு ஏதனா பழம் வேணுன்னாலும் சொல்லுங்க மேம் நாங்கள் வந்து எங்கள் இதில் வந்து எல்லா பழமுமே நல்ல குவாலிட்டியில் இருக்கும் மேம் நீங்கள் நாங்கள் வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு டெலிவரியும் பண்ணிடுவோம் மேம் ஸோ இப்போ வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லே இருக்குது மேம் ஒரு ஒரு மாம்பழமும் ஒரு ஒரு ரேட் பங்கனப்பள்ளி வந்து எயிட்டி ருப்பீஸ் மேம் ஒன் கேஜி இப்போது ஃபைவ் கேஜி வந்து நானூறு ஃபோர் ஹண்ட்ரட் ஆகுது மேம் வேறு என்னென்ன நீங்கள் நிறையா கொஞ்சம் காசு வந்து கம்மி பண்ணியே தருவோம் மேம் ஆ ஓகே ஆ ஓகே மேம் ஓகே மேம் நான் ஒரு இந் இந்த நம்பர்தானா மேம் நாங்கள் வந்து அட்ரஸ் அனுப்பு நீங்கள் அனுப் அனுப்புகிறீங்களா மேம் நாங்கள் வந்து கொரியர் பண்ணிவிடுவோம் வீட்டுக்கு ஓகே மேம் இந்த நம்பரில்தான் மேம் வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க இன்னும் ஒரு டூ ஹவர்ஸில் ரீச் ஆயிடுவாங்க மேம் உங்கள் ஏரியாவை எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஆ வேறு ஏதனாச்சும் க்ராஸரி ஐட்டம்ஸ் எதனா வேணும்னாலும் எங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் மேம் நீங்கள் ஓகே மேம் தேங்க்யூ மேம்